ஸோ பேஸிக்காகவே இப்போ நான் வந்து என் நான் தங்கியிருக்க காலேஜ் பக்கத்தில் ஹோலி ப்ளேசஸ் அதி அதாவது கோயில்கள் அதிகங்கறதுனால நிறைய ஹிந்து பீப்புள்ஸ் ரிலிஜியஸ் ரிலேட்டட் ஆன யாத்திரைகள் மேற்கொள்றவங்க அதிகமாக வருவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்ஸ்லாம் அங்கே தங்குற வசதிகள் பப்ளிக்ஸ் போயிவிட்டு வர்றத்துக்கு அவங்களுக்குத் தேவையான ஃபெசிலிட்டிஸ் வாட்டரு வாஷ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கவுர்மெண்ட்டு அதாவது அறநிலைத்துறை மூலமாக நல்லாவே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதை அப்பாற்பட்டு கொஞ்ச தூரம் தள்ளி டூரிஸ்ட் ப்ளேசஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அங்கே வந்து பப்ளிக்குத் தேவையான நீட்ஸு என்னென்ன அவங்களுக்கு மெயினாக என்னென்ன தேவையோ அவங்க வந்து தங்கறத்துக்கு ஒரு லேடிஸுக்குத் தேவையான வாஷ் ரூம் ஃபெசிலிட்டிஸ்ஸு சின்னக் குலந்தைங்களுக்கு தேவையான அவங்கள எங்க்ரேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஸ்பாக்ஸு எல்லாமே வந்து நல்லாவே டெவலப் பண்ணிருக்காங்க கவுர்மெண்ட் வந்து டூரிஸமை இங்கே என்கரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறத்துக்காக இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ டெவலப் பண்ணிட்ருக்காங்க நம்ம இப்போ ப பார்த்தோம்னா பிரதமர் வந்து லக்ஷய தீப்ல போய் பா லக்ஷ தீப்ல வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட் ஒன் மந்த்ல ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்க நியூஸஸ் நம்ம கேள்விப்பட்டுருப்போம் ஸோ டூரிஸம் வந்து நம்ம கன்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே டெவலப் ஆயிட்டுருக்கு நம்ம நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை ரசிக்கறதுக்காகவே வெளிநாட்லேருந்து நிறைய பயணிகள் வராங்க அவங்கள நம்ம எவ்வளோ சிறப்பாக பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மளாலையும் நம்மளும் சிறப்பாக பார்த்துட்ருக்கோம் நம்மளால் என்ன இன்னும் என்ன டெவலப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக டெவலப் பண்ணுவோம்